தமிழ்நாட்டில் பாரம்பரிய தொழில்னா விவசாயம் அப்போ தமிழ்நாட்டில் அந்த காலத்துலேலாம் வந்து இருந்த மக்கள் வந்து நிலச்சுவாந்தாரர்களா இருந்தாங்க அதனால் வந்து விவசாயம் வந்து ஒரு பாரம்பரிய தொழிலாக பார்த்தாங்க விவசாயத்தில் வந்து என்ன காய்கறிகள் வேணும்னாலும் போட்டு அதில் வந்து முதலீடு செஞ்சு அதுலேருந்து அவங்க வியாபாரம் பண்ணி அதுக்கப்பறமாக தான் லாபம் ஈட்டினாங்க அதுக்கப்புறமா பிழைப்புக்கான வழி அப்படினு பார்த்திங்கனா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து எல்லோருமே வந்து படிக்கணும் அப்படினு நெனைச்சி படிக்க போனாங்க படித்ததுக்கு அப்புறமா ஒரு சிலருங்கலாம் வந்து விவசாயமும் பண்ணாங்க வணிகம் சார்ந்த தொழிலுக்கும் போனாங்க ஒரு சிலருங்க வந்து சுயதொழில் அப்டிங்கிற மாதிரிலாம் மாறினாங்க இதில் வந்து ஒரு சிலருங்க வந்து ஹெல்த் சைடு அதாவது டாக்டர்ஸ் அந்த மாதிரி போய்ட்டாங்க ஒரு சிலருங்கலாம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹச்ஆர்ஸ் அந்தமாதிரிலாம் மாறிவிட்டாங்க இந்தமாதிரி ஒவ்வொருத்தங்களா தன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படித்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணி அது அவங்களோட வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க இந்தமாதிரி போகும் போதுதான் தமிழ்நாட்டில் வந்து பாரம்பரிய தொழிலும் மாற ஆரம்பித்தது காலபோக்கில் அதுக்கப்புறமா விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பித்தது ஆனால் விவசாயம் இல்லை அப்படினா இந்த உலகத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் விவசாயத்தில் இருந்துதான் வருது விவசாயம் இல்லை அப்படினா இந்த நாடு வந்து நம்ம முன்னேற முடியாது வியாபாரமும் அப்படிதான் வியாபாரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அதனால் மட்டும்தான் நம்ம லாபம் லாபம் ஈட்ட முடியும் ஒரு ஒரு வியாபாரம் நம்ம துணி வியாபாரம் பண்ணோம் அப்படினா அதுக்கான முதலீடும் வேணும் முதலீடு நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படினா நம்மளோட படிப்பு மூலமாக சில பேர் கிட்டே கலந்துரையாடி அவங்களையும் நம்ம வியாபாரிகளாகிய நாம் வந்து என்ன பண்ணணும்னா மக்களை வந்து ஈர்க்கணும் ஈர்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் செஞ்சு லாபம் ஈட்டணும் இப்படி லாபம் ஈட்டினா மட்டும்தான் நம்மளால் பிழைக்க முடியும் அதேமாதிரி தான் சேவை துறையும் சேவை துறை வந்து ரொம்ப ஒரு நல்ல துறைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா யாரும் வந்து இப்போலாம் வந்து அதிகமாக சேவை செய்கிறதில்ல ஒரு சிலருங்க சேவை செய்கிறாங்க ஆனால் எல்லோருமே வந்து பண்ணுறதில்ல ஆனால் சேவை துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கஷ்டம்னு வரும்போது வந்து வந்து நிற்கிறது வந்து தீயணைப்புதுறை இந்தமாதிரி ஒவ்வொரு துறை துறையிலும் இருக்கிறாங்க அப்போது மக்களுக்காக சேவை பண்ணுற நல்ல அரசாங்க ஊழியர்களும் இருக்காங்க அதேசமயம் நல்ல காவலர்களும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாரம்பரிய தொழிலாகவும் இருக்கு பிழைப்புக்கான வழியாகவும் இருக்கு இதெல்லாம் காலப்போக்கில் படிப்புக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வருது வணிகம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்கனால மட்டும்தான் நம்மளோட நாட்டில் இருக்கிற பொருளாதாரம் வந்து முன்னேறிட்டு இருக்குது அந்த தொழில் வந்து என்ன அப்படினா இப்போ மிகப்பெரிய பிஸ்னஸ் அப்படினு பார்த்திங்கனா துணி துணிகள் பிஸ்னஸு அப்பறமா எண்ணெய் விற்பனை டீசல் பெட்ரோல் இந்தமாதிரி வந்து விற்பனை செய்கிறது ரொம்ப அதிகமாக போய்ட்டுருக்கு டீசல் பெட்ரோல் வெலைலாம் இப்போ வந்து அதிகமாயிட்டே இருக்குறதுனால நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படினா பிஸ்னஸ் பண்ணி சுயமாக பிஸ்னஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம முன்னேற முடியும் இல்லை அப்படினா நம்ம பாரம்பரிய தொழிலான விவசாயமும் பண்ணணும் நம்ம நாட்டு மக்களையும் காப்பாற்றணும் அதே சமயம் நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கணும்னா சுய தொழிலான சின்ன சின்ன தொழில் பண்ணலாம் குடிசை தொழில் கூட பண்ணலாம் அதில் வந்து பேக்கிரி பேக்கிரி சார்ந்த சார்ந்த பொருட்கள் ரெடி பண்ணி விற்கலாம் அப்படி இல்லைனா டெக்ஸ்ட்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து போய்ட்டு பனியன்கள் வந்து ரெடி பண்ணலாம் கம்பெனிலலாம் பனியன்கள் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க அந்தமாதிரிலாம் ரெடி பண்ணலாம் இப்படி ஓவ்வொரு இதுலேயும் நம்ம ரெடி பண்ணி நம்ம நாட்டை வந்து முன்னேற்றி முன்னேற்றத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரலாம் தமிழ்நாட்டுல வந்து பாரம்பரிய தொழிலான விவசாயத்தை மட்டும் நம்ம விட கூடாது விவசாயத்தை விட்டுட்டோம்னா இங்கே இருக்கிற உயிர்கள் யாரும் நம்ம உயிர் வாழ முடியாது ஸோ விவசாயமும் ஒரு முக்கியமான ஒரு தொழிலாகவும் இருக்குது உற்பத்தி செஞ்சால் மட்டும் தான் விளைவிக்க முடியும் விளைய வைச்சா தான் இங்கே இருக்கிற மக்களையும் காப்பாற்ற முடியும் நம்மளும் நல்ல நிலைமைக்கு வரமுடியும்